ஆமாம் சார் ஆமாம் ஒரு நாளில் போயிட்டு வந்துரலாம் நீங்கள் எப்படி கேப் புக் பண்ணனும்னு நினைக்கிறீங்க கிலோ கிலோமீட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூவா ஒரு கிலோமீட்டர்க்கு முப்பது ரூவா நாள் வாடகைக்குனு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பத்தாயிரரூவா பதினஞ்சாயிர ரூவா இந்தமாரி நீங்கள் குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓட்டுனீங்கன்னா அதுக்கேத்தமாதிரி அமௌண்ட்டு குறச்சிக்கலாம் சார்

ஓகே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் வெயிட்டிங் சார்ஜ் இந்தமாரி டைம் ஆச்சுன்னா கொஞ்ச எக்ஸ்ட்ரா கேட்குறமாரி இருக்கும் அதை டைமிங்கை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும்

பர் டே இவ்வளோ பதினஞ்சாயிரூவா நம்ம பார்க்குறோன்னா பத்தாயிரரூவாவில முடிச்சிவிட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிர ரூவா மூவாயிர ரூவா குள்ளே முடிச்சிக்கலாம் சார் சரி ஓகே ஓகே வந்துரலாம் புக் பண்ணிரலாம் ம் போயிட்டு வந்தே கொடுக்கலாம்

சரி ஓகே தேங்க் யூ